தமிழ்நாட்டில் பொழுதுபோக்கு துறையில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா இப்போ முதல்ல வந்து நார்மல் தேட்டர்ஸ் மட்டும் தான் இருந்தது தமிழ்நாட்டில் இப்போ வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் டிஜிட்டலைஸ் பண்ணி டால்பி சவுண்டோட தேட்டராக மாத்திவிட்டாங்க பி வி ஆர் சினிமாஸ் அப்படின்ருக்குது ஐநாக்ஸ்னு இருக்கு இந்த மாதிரி நிறைய தேட்டர்ஸ்லேயே நல்ல மாற்றங்கள் கொண்டு வர்றாங்க மக்களுடைய பொழுதுபோக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இப்போ ஸ்போர்ட்ஸு ரிலேட்டடாக நம்ம பார்த்தோம்னா இப்போ பேங்களூர் சைடில் கர்நாட்டக்காவில் பார்த்திங்கன்னா இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கிற கிளப்ஸு நிறைய இருக்கு நீங்கள் அந்த கிளப்பில் மெம்பர் ஆகிட்டு நீங்கள் உள்ளே போய் உங்களுக்கு வேணுங்கிறதை உங்களுக்கு பிடித்த கேம்ஸ் எது வேணா நீங்கள் ஆடலாம் ஸ்குவாஷ் ஆடலாம் இல்லை ட்ராக்கில் ரன் பண்ணணுமா ரன் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் நேரம் ஷட்டில் விளையாடணுமா விளையாடிக்கலாம் இல்லை இன்டோர் கேம்ஸு ஏதாவது விளையாடணுமா பாக்ஸிங் பண்ணணுமா இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஃப்யூச்சர் இருக்கிற ஒரு அவுட்டோர் கேம்ஸ் ஆடக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் அதிகமான கிளப்ஸு எதுவும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இல்லை ஸோ ஃப்யூச்சரில் அந்த மாதிரியான கிளப்ஸு வந்து லைஃப்டைம் மெம்பர்ஷிப்போடு தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ டிஸ்னி பார்க்கு சென்னைக்கு அவுட்சைடில் வர போகுது இப்போ டிஸ்னி பார்க்கு வந்துச்சுன்னா அது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தினிக் ரிசார்ட்ஸ் வருது ஸோ இது எல்லாம் வந்து ரொம்ப நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு